மேடம் மேடம் வணக்கம் மேடம் மேடம் நாங்கள் இங்கே காலேஜ்லந்து பேசுகிறோங்க இப்போ நம்ப ஸ்கூலில் வந்து எல்லா இப்போ கல்ச்சர் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணாங்கல்ல மேடம் அதில் வந்து எல்லா பசங்க எல்லாமே ரொம்ப எல்லா இந்த சாப்பிட்ட பொருள் எல்லாமே ரொம்ப காலேஜில் இருந்த செவுரு பூரா எல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக இருக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு ஏன்னா நான் ஒரு ஆள் வந்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சுத்தம் செய்ய முடியாது அதுக்காக இன்னும் கொஞ்ச ஆள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா கூட கொஞ்ச நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ இப்போ இன்னக்கு நான் பண்ணிவிட்டு போய்விடுவேன் ஏன்னா இனிமே அடுத்தது வந்து ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய இந்த மாதத்துக்கு ரெண்டு ப்ரோக்ராம் மூணு ப்ரோக்ராம் மாதிரி வருது அதில் வந்து பசங்க ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ப சாப்புடுற பொருளெல்லாம் ரொம்ப பசங்க வேஸ்ட்டேஜ்ஜு வேஸ்ட் பண்ணுறாங்க அதுக்குன்னு தனியாக நம்ப ஒரு டஸ்ட்பின் மாதிரி வெச்சு அது தனி நம்ம வேஸ்ட் சாப்பிட முடியாத பொருள் எல்லாம் நம்ப அதில் போடுற மாதிரி கொஞ்ச சா சார்கிட்ட கொஞ்ச சொல்லி பேசுங்கள் மேடம் ஏன்னா ரொம்ப பசங்க இது பண்ணி பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப செய்யறதுனா இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடி மேலே இந்த செவுத்தில் மேலே இந்த ஸ்டிக்கர் ஒட்டி அது இதுன்னு ரொம்ப டஸ்ட்டாக இருக்கு பசங்க பண்ணுறது அதனால் கொஞ்ச சார்கிட்ட பேசுங்கள் மேம் இனி வந்து இன்னைக்கு நான் கிளீன் பண்ணிவிட்டு போய்விடுவேன் ஆனால் இனி வர்ற காலத்தில் வந்து கொஞ்ச ஆள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் மேடம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா தான் நாங்கள் ஏன்னா ஒரு ஆளாக என்னால் செய்ய முடியாது வேணா இன்னும் கொஞ்ச எக்ஸ்டண்ட் பண்ணீங்கன்னா தான் கொஞ்ச நல்லா இருக்கும் அந்த இடம் நான் எல்லா இடத்தையும் நம்ப கொஞ்ச க்ளீனாக நீட்டாக வச்சிக்க முடியும் ஏன்னா ஏன்னா நம்ப காலேஜுங்கிறதுனால நிறையா பசங்க பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க எல்லாமே வர்றாங்க போகறாங்க ஏன்னா நமக்கு பேரண்ட்ஸ்ஸும் வந்து நமக்கு அட்மிஷன் போட வரும் போது நம்ப வெளியில க்ரௌண்டாக இருக்கட்டும் மற்ற பூங்காவாக இருக்கட்டும் எல்லாமே பசங்க கொஞ்ச ரொம்ப இதாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க நம்ம அதை கொஞ்ச நீட்டாக நீட்டாக வச்சிக்கணும்னு என் ஒரு ஆள்லால் முடியாது இன்னும் ரெண்டு மூணு பேர் சார்கிட்ட பேசி கொஞ்ச இன்னும் ரெண்டு மூணு பேர் அட்மிஷன் போடுங்கள் போட்டு கொஞ்ச வேலைக்கு இன்னும் கொஞ்ச இருந்தாங்கன்னா இன்னும் நம்ப நிறையா இடங்கள சுத்தமாக வச்சுக்கலாம் ஒரு பூந்தோட்டமாக இருக்கட்டும் மற்ற நம்ம உட்காந்தி பசங்க பேசிக்கிற அந்த சாப்பிட்ற இடம்லாம் இன்னும் நீட்டாக வச்சிருந்தோம்னா நம்ப பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் கொஞ்ச லுக்காகவும் இருக்கும் இன்னும் நமக்கு நிறையா அட்மிஷன் எல்லாம் கிடைக்கும் அதனால் வந்து கொஞ்ச சார்கிட்ட பேசுங்கள் மேடம் பேசிவிட்டு இனி வரும் காலங்களில் கொஞ்ச ஆள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கொஞ்ச பாருங்கள் மேடம் சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஓகே ஆ ஓகே மேம் ஓகே தேங்க் யூ மேம்